ஹலோ குட்மார்னிங் மேம்

நானா மேம் பாரதி பேசுகிறேன் மேம் இல்லை டான்ஸ் க்ளாஸ் உங்கள் ப்ரீடு இருக்குது இன்றைக்கி அதுதான் டான்ஸ் க்ளாஸ் இல்லை மேம் அதனாலே சரி நீங்கள் இல்லை நைன்த் ஏ மேம் இன்றைக்கு தேர்ட் அவர் நீங்கள் தான் மேம் அதனாலே சரி டான்ஸ் க்ளாஸ் கற்று தரீங்களா அப்படி சொல்லி கேட்கலான்னு புரியல மேம் ஆமாம் மேம் டான்ஸு ம்யூசிக்கும் ரெண்டும் சேர்ந்துதான் மேம் இருக்குது உங்களுக்கு அது இல்லை மேம் போனவாட்டி வந்து நம்ப வந்து ம்யூசிக் தான் பண்ணிணோம் அதனாலே இந்த வாட்டி டான்ஸ் பண்ணலாமான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணிணேன் மேம் எனக்கு வந்து பரதநாட்டியம் பிடிக்கும் மேம் அதனாலே பரதநாட்டியம் பண்ணலாமா ஆ ஓகே மேம் க்ளாஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கூப்பிட்றேன் மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க்யூ மேம்